இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்டார்கிளப்புன்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துனால கபடிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகுது அதாவது ஸ்டேட்டு டிஸ்டிக் லெவல் நேஷ்னல் லெவல்லாம் போய் நிறையா பேர் விளையாடுறாங்க அதுவும் நல்லாருக்கு அதே மாதிரி திருவிழா நற்பணி மன்றம்னு ஒரு மன்றம் இருக்கு அந்த மன்றத்தில் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக நிறைய உதவி செய்யறாங்க அதுலருந்து கிரிக்கெட்டு பாலு பேட்டு நிறையா வாங்கி தராங்க அதனால நிறையா யூஸ்ஃபுல்லாகுது அதே போல் ஃபுட் பாலு கிரிக்கெட்டு கேரம்போர்டு எல்லாம் வாங்கி தராங்க அதனால பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது அப்புறம் அதனால வெளியூர் போக போக்குவரத்து செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்காக கொக்கோ த்ரோ பால்லாம் அதுக்கும் ஊக்குவிற்கிறாங்க அதனால் பெண்களும் நல்லபடியாக விளையாண்ட்டு வராங்க